எங்கள் கிராமத்தில் எங்கள் கிராமத்தில் தை மாதம் மற்றும் தை மாதம் தான் வீடு கட்டுவதற்கு நாங்கள் தொடங்குவோம் எங்களுடைய கிரா கிராமத்தில் வன விலங்குகளெல்லாம் இல்லை எங்கள் எனக்கு எங்களுடைய தொழில் வந்து விவசாயம் எங்களுடைய உறுப்பினர்கள் எங்களோடய குடும்ப உறுப்பினர்கள் சிறப்பு தேவைகள் வீட்டிற்கும் ஒவ்வொரு வீட்டிலும் கழிவறைகள் ஒவ்வொரு ஒவ்வொரு ரூமில் ஒவ்வொரு கழிவறை சமையலறை மற்றும் ஹால் போன்ற வசதிகள் தேவைப்படுகிறது தேவைப்படுகிறது அதன் அதன் படி நாங்கள் கட்டுவோம் ஹெர்குல் யோஜனா பற்றியும் தெரியும் எனக்கு எங்கள் கிராமத்தில் தற்போது மோல்டிங் வீடுகள் தான் கட்டப்படுகிறது ஒரு ஐந்து இப்போ ஒரு பத்தாண்டுகளுக்கு முன்பு ஓட்டு வீடுகள் இருந்தது இப்போது எல்லாமே மோல்டிங் போட்ட வீடுகள் தான் கட்டப்படுகிறது அந்த வீடுங்கள்ல்லாம் வாஸ்து எப்படி பார்த்து வாஸ்து வாஸ்துப்படியும் கட்டுகிறார்கள் சிலர்கள் வாஸ்து இல்லாமலும் கட்டுகிறார்கள் ஆனால் நாங்கள் அது வாஸ்து எல்லாம் பார்ப்பதில்லை எங்களுக்கு வசதியாக இருந்தால் மட்டும் போதும் எங்களுக்கு எங்கள் வீட்டில் வந்து ஒவ்வொரு ரூமில் ஒவ்வொரு கழிவறை மற்றும் ஹால் போன்ற வசதிகள் இருந்தால் போதும் அது மட்டும் தான் நாங்கள் பார்ப்போம் நாங்கள் வாஸ்து பார்ப்பதில்லை எங்கள் எங்கள் முன்னோர்களும் அந்த வாஸ்து பற்றி தெரியாது நாங்கள் வாஸ்து பார்த்து வீடு கட்டுவதில்லை காலநிலை பார்ப்போம் எங்கள் வீட்டிற்குத் தேவையான அனைத்து வசதியும் கொண்ட வீடு நாங்கள் கட்டுவதைதான் நாங்கள் எதிர்பார்ப்போம் மற்றபடி வேறு எதுவும் நாங்கள் வாஸ்து பார்ப்பதில்லை